சார் வாங்க சார் வணக்கம் ஆ சொல்லுங்கள் சார் கடையில் மார்னிங் உங்களுக்கு பூரி பொங்கல் அதுக்கப்புறம் தோசை வெரைட்டியில் எல்லாமே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நம்ம மீ ஆ ரவை தோசை இருக்குங்க சார் ரவை தோசை ஆ பூரி இருக்குங்க சார் இட்லி தோசை எல்லா டிஷ்ஷுமே இருக்குது உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் ரவை தோசையும் பூரியும் மட்டும் வேணுங்களா சரிங்க சார் இரநூத்தி ஐம்பது ரூபா வருங்க சார் எரநூ ஆமாம்மா இரநூத்தி ஐம்பது ஓகேங்க இல்லை இதுவே நல்லாயிருக்கும் சார் நம்ம கடையில் எல்லாமே நல்லாயிருக்குங்க சார் அதனால் தான் நம்ம கடை பாப்புலராக இருக்குது எல்லா டிஷ்ஷுமே உங் கடையில் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக நீட்டாக இருக்கும் சார் இல்லை நாங்கள் அப்பப்போ மாத்திடுவோம் சார் ஒரே இதலாம் யூஸ் பண்ண மாட்டோம் ஹைஜீனிக்காக இருக்கும் ரெகுலராக புதுசாக தான் யூஸ் நாங்கள் பண்ணிட்டிருக்கோம் நம்ம பழைய எண்ணெயெலாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல ஆ இல்லை குவால் இல்லை இல்லை இல்லை குவாலிட்டியாக தான் சார் பண்ணுவோம் நம்ம இதில் எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும் அதனால் தான் நம்ம ஹோட்டல் நல்லா இதாக எல்லோருமே லைக் பண்ணி வராங்க நிறைய பேர் ஆ அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க சார் குருமா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூரிக்கு மசாலா வந்துடுங்க சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி சட்னியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குத் தக்காளிச் சட்னி தேங்காய்ச் சட்னி புதினாச் சட்னி இது மாதிரி எல்லாம் கொடுத்துருவோம் சார் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் சார் இருக்கும் டேஸ்ட்வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது நீட்டாக இருக்கும் மசாலாவும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீட்டாக பண்ணிக் கொடுத்துருவோங்க சார் அதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சார் உப்பி தான் இருக்கும் நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சார் எது மாதிரி எது மாதிரி புரியலை சாம்

இல்லை அது மாதிரியெல்லாம் இல்லை சார் நம்ம எல்லாமே ப்யூர்லி நேச்சுரலாக தான் சார் பண்ணுறோம் நம்ம எக்ஸ்ட்ரா வெளியே இருந்துலாம் மசாலா வாங்கிட்டு வந்துலாம் பண்ணுறதில்ல சார் எல்லாமே நம்ம ஓன் கடையில் ஓனாக இது பண்ணி நேச்சுரலாக தான் சார் பண்ணுறோம் வெளிலேருந்து வாங்கி உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது சார் உங்களுக்கு ஃபுட்டு ரிலேட்டடாக சாப்பிட்டு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சினையோ டைஜிஷன் பிரச்சினையோ எதுவுமே வராது சாப்பிட்டிங்கன்னா நல்லா திருப்தியாக இருக்குங்க சார் டேஸ்ட்வைஸுமே சூப்பராக இருக்கும் ஆ அது ரெண்டு மட்டும் எடுத்துட்டு வரேங்க சார் நீங்கள் சாப்பிட்டு ஆ நான் எடுத்துட்டு வரேன் ஓகே சரிங்க சார்